இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மதம் தான் இந்தப் பண்டிகையை கொண்டாடணும் இவங்க தான் அப்படி கொண்டாடணுன்னு இல்லை இப்போ மோஸ்ட்டாக எல்லோருமே எல்லோருமே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கிறிஸ்மஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நண்பர் கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம் கடைலாம் கிறிஸ்டின்ஸ் வந்து வாங்கினா தாங்க இந்த ஸ்டார்லாம் வாங்கிக் கட்டுவாங்க கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்டின்ஸோடு ஹிந்துக்களும் முஸ்லீம்ஸுங்களும் நிறையா வந்திருந்தாங்க நிறையான்னா அவங்களுக்கு ஈக்குவலாக வந்திருந்தாங்க டெக்கரேஷன் வீட்டில் ஸ்டாருங்க வேணும் சின்னப் பசங்க ஆசைப்பட்றாங்க முன்னாடி தான் அதல்லாம் ரொம்பப் பார்த்துக்கிட்ருந்தாங்க ஐயையோ ஸ்டார் நம்ம வீட்டில் கட்டக்கூடாது நம்ம என்ன கிறிஸ்டினா அப்படி இப்படி இப்போ கொழந்தைங்க கேட்குறாங்கன்னு பேரண்ட்ஸ் அதல்லாம் வாங்கிக் கொடுத்தர்றாங்க இப்போ எல்லோருமே எல்லாப் பண்டிகைகளும் ஒரு மாதிரி எல்லோருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க தீபாவளில்லாம் நம்ம ஹிந்துஸ் வாங்குகிறத விட முஸ்லீம்ஸும் நிறைய பட்டாசு வாங்கி வெடிக்கிறாங்க அது அவங்களும் ஜாலியாக கொண்டாடுறாங்க ஸ்வீட்ஸ் எதுனால் ஸ்வீட்ஸ் மாற்றிக் கொடுத்துக்கிறோம் பண்டிகைனாலே ஸ்பெஷலானதே ஸ்வீட்ஸ் தான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸஸ்லாம் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஹோல்சம்மாக இருக்குது அண்ட் கிறிஸ்மஸ் அப்போல்லாம் கேக்கெல்லாம் அடி அந்த ப்ளம் கேக்கு அவங்க நண்பர்கள் வந்து கொடுக்குறதென்ன ரம்ஜான் டைமில் பிரியாணி வர்றதென்ன அது மாதிரி தான் அண்ட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி அதைப் பெருசாக அதை அதை வந்து மதமாக பார்க்கறதில்ல ஒரு பண்டிகையாக தான் பார்க்கறாங்க இது ஒரு பண்டிகை இது இந்த மதத்தோடய பண்டிகைன்னு பார்க்கறதில்ல அந்த ஃபாஸ்ட்னிங் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அவங்க ரிலிஜியனாக ஃபாலோ பண்ணாலுமே பட் எல்லோரும் அதை அக்சப்ட் பண்ணி எல்லோரும் ஒன்றா கொண்டாடுறாங்க அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்போவுமே கூட இந்த நான் கிறிஸ்டின்ஸ் ஃபேமிலிஸ் கூட இந்த ட்ரீ வைக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்களும் அதை கல் அந்த அது என்ன சொல்கிறது அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம எல்லோருமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் கோயில்லேல்லாம் கூட்டம் கூடும் அதுக்கெல்லாம் இப்போ எல்லோருமே தான் வர்றாங்க திருவிழா இப்போ ஊர் திருவிழாலாம் நடந்துச்சுனால் கடை போடுறதுக்கு எல்லா எல்லா எல்லா மதக்காரங்களும் ஒன்றா தான் வந்து கடை போடுறாங்க கடை வைக்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க இப்போ கூட இப்போ நண்பரோடய இப்போ ஊர் திருச்சியில் ஒன்று இருக்குது சந்தனக்கூடு திருவிழான்னு சொல்லி ஒரு திருவிழா முஸ்லீம்ஸோடய பண்டிகை அது நோன்பு நேரத்தில் நடக்கும் இந்த மாதிரி ரம்ஜான் டைத்துக்கு ஒன் வீக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சிறப்பாக நடந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் இது கூட்டத்துக்கு ஈக்குவலாக ஹிந்துஸும் இருந்தாங்க இது அது நம்ம தான் மதங்களாக பிரிக்கிறோம் ஆனால் இப்போ இப்போ இருக்கற பசங்க எல்லாமே அவங்க மனி மனிதர்களாக இப்போ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்டிகைகளாக தான் பார்க்குறாங்க மதத்தின் பண்டிகையாக பார்க்குறதில்ல ஒரு ஃபெஸ்டிவல் அவ்வளோ தான் இது ஹிந்து ஃபெஸ்டிவல் முஸ்லீம் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல்னு இல்லாமல் அது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படி தான் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க அது ஒரு டைப்பாக நல்லாயிருக்கு இப்போ எல்லோருமே ஜனமே எல்லாமே ஒன்றுக் கூடி எல்லாம் ஒன்றா தான் செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே ஒரு மாதிரி ஹோல்சம்மாக மாறிக்கிட்டு இருக்குது முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நான் பார்த்த வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை